ஆ சொல்லுங்கள் ஆ சரிமா ஓ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா உங்களுக்கு ஆ சரி ஆ சரிங்மா நீங்கள் உங்களோடய டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த்து மார்க்ஷீட்லலாம் எப்படிமா இருக்குது இப்போது உங்களுக்கு ஆக்ஷுவலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்னதாக இருக்குது ஓகே நீங்க வண்ட்டு என்ன பண்ணுறீங்க டென்த்து மார்க்ஷீட்டு டுவெல்த்து மார்க்ஷீட்டு ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அது ஜெராக்ஸ் காப்பி அது ஒன்று எடுத்துகிட்டு வாங்க ஒரிஜினலும் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க நீங்கள் அனுப்பினீங்கனா நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவேன் அவங்க எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும் கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் கழ் கரெக்ட்டாக சொல்ல முடியாதுமா அவங்க எப்போது பார்த்து பண்ணுறாங்களோ அப்போதான் அதனாலே நீங்கள் என்கிட்ட ஒர்ஜினல் காப்பியும் ஒரு காப்பி ஜெராக்ஸும் நீங்கள் கொடுத்துட்டு போனிங்கனா நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவேன் அனுப்பினனா இன்னும் ஒன் வீக் கழிச்சு வாங்க ஒன் வீக் இல்லைனா டென் டேஸ் கழிச்சு அங்கே ரெடியாய்ருந்தா எனக்கு அனுப்பி விட்ருவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குணும் இது மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னு நீங்கள் லெட்ரெழுதி கொடுத்தாதான் நான் வந்து அங்கே பாஸ் பண்ண முடியும் நான் இந்த சேர்டிஃபிகேட்ஸ் மட்டும் நான் அனுப்ப முடியாது நீங்கள் லெட்டெரெழுதி அதுக் சைன் பண்ணி நீங்கள் என்கிட்ட கொடுங்க ஒர்ஜினல்ஸும் தாங்க ஒரு காப்பி ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி பார்க்கறேம்மா அவங்க எப்போது நான் அனுப்புகிறேன் அவங்க எப்போது முடிக்கிறாங்களோ அப்போதான் நான் அனுப்பினொடன்னே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்கிறேன் ஆ சரிமா இது எல்லாத்திலையுமே ஒரே நேம் தானே இருக்குது பிரியான்னு ஸ்பெல்லிங் எல்லாத்திலையும் கரெக்ட்டாக தானே இருக்குது சரிமா ஏனால் என் மற்றதுலலா வண்ட்டு வேறு வேறு மாரி இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக ஆகிடும் சரிமா நீங்கள் லெட்டெரெழுதி கொடுத்துட்டு எனக்கு காப்பி கொடுத்துட்டு போங்க நான் யுனிவெர்சிட்டிகிட்ட பேசிவிட்டு நான் அனுப்பிவிட்டு எப்போ வருதோ நான் அப்போ சொல்கிறேன்